தமிழ்நாட்டில் எனக்கு சுத்தம் வேண்டிய இடம் என்னென்னனா இது தாஜ்மஹால் போகணும் தாஜ்மஹால் போயிட்டு சுற்றிப் பார்க்கணும் தாஜ்மஹால் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டு அது உள்ளேலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை அப்புறம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிட்டு உள்ளே சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வேறு இங்கே தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிட்டு அவங்க வரலாற்று அவங்க என்னென்னா பண்ணிணாங்க அவங்க எப்படி அந்த கோவில கட்டுனாங்க அவங்க என்ன பண்ணுணாங்க அவ்வளோ பெரிய கோபுரம் எல்லாத்தையும் பார்க்கணும் அது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்புறம் வெளியே ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட்டு பார்க்கறது எல்லாம் பார்க்கணும் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஒரு ஆசை சுற்றி பார்க்கணுன்னு மற்றபடி அப்புறம் என்ன ஆசை இருக்குது பீச்சிக்கெலாம் பீச்சில் போயிட்டு ஒரு பைக் ரைட் பீச்சி க கரை ஓரத்தில் ஒரு பைக் ரைட் போகணும் பைக் ரைட் போகணும் அப்புறம் பீச்சில் போயிட்டு மீன் பிடிக்கணும் மீன் பிடிக்கிறப்ப கப்பலு உள்ளேலாம் போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு கப்பலில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு பெரிய பெரிய மீனு பிடிக்கணும் கப்பலை விட்டு வெளியே வரணும் அப்புறம் கபடி மேச்சி விளாட்ற இடத்துக்குலாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கபடி போட்டிக்கு போயிட்டு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு வரணும் கபடி போட்டி மேட்சில் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றணும் வேறு எங்கள் சுற்றி பார்க்கணுன்னா சேலத்தில் போயிட்டு முட்டல் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது முட்டலுக்கு அங்கே போயிட்டு சுற்றி பார்க்கணும் அங்கேலாம் வந்து போவேன் அப்புறம் முருகன் கோவிலு இருக்கிறதுலே நூற்றி எட்டு அடி முருகர் கோவிலு முருகர் சில ஒன்று இருக்குது ஆத்தூரு பக்கத்தாண்டா அந்த கோவிலுக்கு போகணும் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருவண்ணாமலை கிரிவலத்தில் கிரிவலம் சுற்றணும் கிரிவலம் சுற்றிட்டு அந்த மலை மேலேதிருவண்ணாமலைல மல மேல ஏறுவாங்களாம் அங்கே ஏறணும் அங்கேலாம் போய் பார்க்கணும் அப்புறம் கிரிவலத்தில் சிவனு சிவன் லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை போயிட்டு பார்க்கணும் லிங்கத்தெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது கிரிவலம் சுற்றிட்டே இருக்கும் போது பிள்ளையார் கோவிலு பிள்ளையார்ல அங்கே இது பண்ணணும் வேறு எங்கேனா பிள்ளையார்பட்டி தமிழ்நாட்டில் முருகரு முருகர் கோவிலு பழனியில் பழனிக்கு போயிட்டு தங்கத்தேரு நைட் ஆனால் வெள்ளிக்கிழம நைட்டு தங்கத்தேர் வரும் அந்த தங்கத்தேருக்கு போயிட்டு பார்த்துட்டு தங்கத்தேர்லாம் நைட்டில் போயிட்டு அங்கே போய் பார்த்தா கரெக்டாக ஆறு மணிக்கு இழுப்பாங்க தங்கத்தேர்லாம் போய் பார்க்கலாம் தங்கத்தேருன்னா அவ்வளோ பெரிய தங்கத்தேர் இல்லை சின்ன தேரு தான் சின்ன தேரை போயிட்டு பார்க்கணும் முருகரு எவ்வளோ அழகாக இருப்பாருன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்க்கணும் அந்த படிக்கட்டில் ஏர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் பழனியில் அந்த படிக்கட்டு ஏர்றது கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க அந்த படிக்கட்டில் ஏறி சுற்றி பார்க்கணும் அப்புறம் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு தெரியாத ப்ளேஸு தெரியாத இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு இருக்கணும் அருவிலெலாம் போய் குளிக்கணும் அருவி அங்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க போட் ரைட் போகணும் டேமில் அப்புறம் சுற்றி பார்க்கறது ரயிலில் தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி வரணும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகணும்னா லடாக்கு ரைடு இதெல்லாம் போகணும் சுற்றி வர தேட்டரு மாலு பீச்சி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கணும் வேறு